நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தனியாக போனது காலேஜ்க்கு தான் அப்போ ஸ்டாட்டிங்கில் வந்து எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து என்னை பஸ்ஸு ஏற்றி விட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக காலேஜ்லாம் போயிட்டிருக்கும் போது தனியாக போகிறப்பையே எனக்கு அவ்வளோ பயம் இருந்தது அதுக்கப்புறம் அப்பா அப்பா வந்து ஃபாரின் போயிட்டாங்க அம்மா வந்து இது காலேஜ் பஸ்ஸில் தான் போயிட்டிருந்தோம் அதுக்கப்புறம் சுச்சிவேஷன் அவுட் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு போகிறப்ப எனக்கு டிக்கெட் எடுக்க எந்த பஸ்ஸுன்னு தெரியாது எப்படி ஏறணும்னு தெரியாது டிக்கெட் எடுக்கக்கூட சரியா தெரியாது எல்லாத்தேயுமே நான் வீட்லேருந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் போனேன் அதுக்கப்புறம் ஸ்டா இது போயிட்டிருக்குறப்ப வழியில பஞ்சர் ஆகும் எல்லாம் ஆகும் அப்போலாம் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்போது அந்த அனுபவம்லாம் எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியாது ஏன்னால் வீட்டுக்கு வெளில காலேஜ் போகிறது ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி எங்கேனா போகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே நான் வேனு இப்படியே போயிட்டு இருந்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போகணுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விஷயம் காலேஜ் வர்றதே எனக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்த விஷயம் அது அந்த டையத்தில் எனக்கு ஹெல்ப்பு பண்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி செட்டு இல்லை ஏன்னால் தனியாக ஒரு காலேஜ் போகிற மாதிரி தான் இருந்தது அப்படி போயிட்டிருக்குறப்ப எல்லாத்தேயும் ஃபேஸ் பண்றது எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக தான் எல்லோரும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தேயும் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக போகிறதே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக அங்கே அவங்க கூட போகிறதுங்கிறதே எனக்கு அது பெரிய கஷ்டம் தான் அதுக்கப்புறம் எதாவது ஒரு செட் ஆகி அதுக்கப்புறம் தான் போயிட்டு இருந்தேன் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபஸ்ட் ஃபஸ்ட் வெளில போனதுனால் தா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு நாங்கள் கோயிலுக்குப் போகிறப்பையே ஸ்டாட் அது கொஞ்சம் டஃப்பான டையத்தில் தான் போனோம் அதாவது அதுவும் கோயில் மூடுற நேரத்தில் தான் போனோம் டைம் இங்கே போனோம் போகிறப்பையே நாங்கள் கோயிலை மூடிவிட்டாங்க மூடினதுக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் பருமி இது அப்புறம் இந்த அவங்கள்ட்டலாம் பெரியவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்காக போயிட்டு நல்லா ஃபர்தர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப ஒரு கால் மணி நேரம் தான் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னால் டைம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க திருப்பி அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடித்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு ஐராவதீஸ் கோயில் தான் கலைகள் இருந்துருக்கும் அங்கே வந்து அப்படியே சுற்றிட்டு இதலாம் முடித்துட்டு வந்தோம் இது வீட்டுக்கு போகிறப்பையும் எனக்கு அந்த பயம் இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸு வந்து பஸ் ஏற்றி விட்றது இப்படி தான் வச்சிருந்தேன் எங்கே போனாலுமே ஃப்ரெண்ட்ஸு இது வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ் ஏற்றி விட்டு இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க அது கோயிலுக்கு போயிட்டு ஆஃப்டர் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் திருப்பி அதுக்கப்புறம் காலேஜு இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அதலாம் ஃபேஸ் பண்றது எனக்கு அவ்வளோ டஃப்பாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனப்போ ஃப்ரெண்ட்ஸோடு போனோம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அங்கே இருக்கிற இது அங்கே இருக்கிற கோயில்களை இருந்து பார்த்துட்டு காலையே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தேயும் அந்த நூற்றி எட்டு சிவன் இருக்கும் எல்லா லிங்கத்தையும் வா இது பண்ணிவிட்டு கோயிலில் இருக்கற ஹிஸ்ட்ரி எல்லாம் நிறையா க சொன்னாங்க அதையும் கவனித்துட்டு நிறையா பார்த்துட்டு தான் வந்தோம் கோயில் வந்து நாங்கள் போகிறப்ப சம்மர் டைம் போனோம் அது வந்து எங்களுக்கு செட் ஆகவும் இல்லை அந்த டைம் போனப்போ எங்களுக்கு ஹீட்டு ரொம்ப இருக்குறதுனால் அதிகமாக எங்களால் சுற்றி பார்க்கவும் முடில அப்போயும் ஃப்ரெண்ட்ஸோடு போகணுங்கிறத்து போகணுங்கிறத்துக்காக அங்கே இங்கே சுற்றிட்டு ஒரு காலைல போயிட்டு ஈவினிங் தான் வெளிலையே வந்தோம் அந்தளவுக்கு ரொம்ப நாங்கள் சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்றதுங்கிறது எங்களுக்கு பெரிய இது தான் ஏன்னால் வீட்டில் விடாத டையத்தில் வீட்டுக்கு சொல்லிவிட்டு அந்த மாதிரி விடுறதே எனக்கு பெரிய விஷயம் தான் காலேஜில் பர்மிட் போட்டுவிட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட் மேக்ஸிமம் அவங்க தான் செலவு பார்த்துட்டு ஜாலியாக தான் வந்தோம் அதுக்கப்புறம் வந்தோன்னால் எங்கள் இது காலேஜில் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போனாங்க திருச்சிக்கு கூட்டிகிட்டு போன திருச்சி அந்த புதுக்கோட்டை இந்த சைட்லாம் அழைச்சிட்டு போனாங்க அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துவிட்டு அது காலேஜ் டூராக அழைச்சிட்டு போனாங்க அதுவும் காலேஜ் பஸ்ஸு இப்படி தான் போனோம் அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்துட்டு எப்படி எப்படிலாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அதலாம் சொன்னாங்க அப்போயே எனக்கு ஃபியராக இருந்துச்சு தனியாக போய் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறது தான் அப்புறம் அங்கே இருந்தவங்கலாம் நல்லா தான் சொன்னாங்க இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ட்டு நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க நிறையா பண்ணிவிட்டு வந்தோம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி எப்படிலாம் அவங்க ஒர்க் பண்றாங்க மெட்டீரியல் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் தனியாக போனதுனால் இது பட்டீஸ்வரம் கோயில்னு அங்கே இருக்கும் பட்டீஸ்வரம் சுவாமி மலை இங்கேலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக போனது சுவாமி மலை வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு எல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக தான் வந்துட்டிருந்தோம் அங்கே போயிட்டு வந்து கோயில் கும் சாமி கும்பிட்றது இதை விட ஃப்ரெண்ட்ஸோடு அங்கேயும் இங்கேயும் போய்க்கிட்டு ஜாலியாக அங்கேயே போயி போய் வெளாண்டுட்டு அங்கே போயி சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறதுலாம் வாங்கணும் அங்கே இருக்கற திங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்க நிறைய நினைவுகளை கொடுத்தாங்க அது வந்து ஃபைனல் இயருங்கிறதுனால் நிறைய நினைவுகளை நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நிறையா என்னன்ன அங்கே இருக்கோ அங்கே இருக்கிற இது ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே முருகர் எப்படி இங்கே வந்தார் இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் என்ன கோயிலுக்காக இது ரீசன் கட்டினாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் ஜெண்ட்ரல்காகவும் நாங்கள் அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் ரெண்டு மூணு பேர் தான் அங்கே போனோம் அது போயிட்டு எங்களுக்கு ஃபேஸ் பண்றது எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னால் எப்படி கேட்குறதுன்னு தெரியாது எப்புடினா விசாரித்துட்டு போகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே அப்படி போயிட்டு வந்தோம்